இந்தியாப் போக்குவரத்து அமைப்பு வந்து ஸோ நெறையவே சொல்லலாம் எக்ஸாம்பிள் சென்னை இதிலே சொல்லலான்னால் ரொம்ப போக்குவரத்து ரொம்ப இப்போ ரொம்ப டேமேஜ் ஆயிட்டே போகுது அவங்கவுங்க ஹாஃபீஸ் போகணும் வேலைக்கு போயிடணுன்னு அந்த ஒரு தாட்டில் எந்த ஒரு ரோடோடய கண்டிஷனும் ஃபாலோ பண்றதில்லை அவங்க போய் சேரணும் அவங்களோட வேலை ஆகணுன்னே ஸ்பீடாக போகிறாங்க அப்புறமா ட்ரிபுள்ஸ் ஃபிபுள்ஸு பசங்களை ஸ்கூலில் போய் விடணும் அவங்க ஹாஃபீஸ் போகணுன்னு பச நாலு பேர் அஞ்சு பேருன்னு பைக்கில் உக்கார்ந்துட்டு போகிறாங்க ஹெல்மெட்டும் இல்லாமல் லைசென்ஸு எந்த ஒரு ஆ இதுவும் இல்லாமல் போயிடறாங்க அண்ட் அதுக்கு ரொம்ப ஆக்ஸிடெண்ட்டு அது இதுன்னு டெய்லி நியூஸ் பேப்பரில் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அண்டு இதே இப்போ வீட்டில் ரெண்டுப் பேர் வேலைக்கு போகிறாங்கன்னா வண்டியில காரில் கூட போகலாம் காரில் பசங்களை உட்கார வச்சு ஸ்கூலில் ட்ராப் பண்ணலாம் இல்லைன்னா ஆட்டோ மெட் மெட்ரோ ட்ரெயினுன்னு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் பைக்கிலே போவது ரொம்ப சொல்யூஷனுக்கு இதாகுது மாஸ்க்கு போட்டுகிட்டு போவதில்ல அதில் நான் இந்த சொல் இந்த பொல்யூஷன் வந்து பானாகுறதினால நிறைய பேர்ட்ஸு அனிமல்ஸ்கெல்லாம் தான் ரொம்ப ப்ராப்ளம் நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை நம்பளுக்கு வந்து ஃபிஃப்ட்டி பர்சன்டேஜ் தான் ப்ராப்ளம் பட்டு நிறைய அடி வாங்குவது வந்து பேர்ட்ஸு அனிமல்ஸ் தான் ஸோ அவங்கள பற்றிக்கூட கொஞ்சம் யோசிக்கிறப்போலாம் அண்டு இப்போ இருக்குற எங்க்ஸ்டர்ஸ் வந்து ஸோ இது சோஷியல் மீடியாவில நிறைய லைக்ஸு கமெண்ட்ஸு வாங்கணுன்னு தான் இண்டியா போக்குவரத்தில் இது இதில் தான் இண்டியாவில தான் நிறைய வீலிங்கு ரைடு போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க போக்குவரத்து நெரிசல் ரொம்ப ப பாதிக்கப்படுது